எங்கள் மாநிலத்தில் செழிப்பான கலாச்சாரத்தில் தமிழ் முக்கிய ப பா பங்காற்றியது தமிழராக பிறக்கிறது ஒரு பெரும் வரம் அதில் தமிழ் பாரம்பரியம் அப்படிங்கிறதுல வந்து அனைத்திலும் சொல்லலாம் கலாச்சாரமாகட்டும் சமயமாகட்டும் நூல்களாகட்டும் அனைத்திலும் ப சிறந்தவர்களாக சிறந்ததாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லப் போனா திருக்குறள் உலகப்பொதுமுறை உலகமே போற்றக்கூடிய அந்த திருக்குறளை த உருவாக்கின இதே தமிழ்மொழி அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கு திருக்குறளில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்துலையும் இருக்கிற அனைத்து இ அதிகாரங்கள்லையும் ய அதை படிச்சீங்கனாவே அந்த தமிழ்மொழியோட அனைத்து கலாச்சாரங்களை பற்றியும் ஓ சமயங்கள் எல்லாமே அனைத்து பண்பாடு மதம் சார்ந்த அனைத்துமே அதில் இருக்கும் அந்த தமிழ்மொழி பங்கில் இப்போ திருக்குறளும் நான் உதாரணமாக சொல்லிக்க விரும்புகிறேன் அதேமாதிரி தமிழில் இருக்க திரு தைத்திருநாளாகட்டும் மாட்டு பொங்கலாகட்டும் ஒவ்வொரு தமிழுர் திருநாளாகட்டும் கலாச்சாரமாக உடை ஆடை அலங்காரம் அபகரன் ஆபரணங்கள் அதெல்லாம் பாத்தீங்கனாவே அவ்வளோ அழகாக பாரம்பரியத்துவமான உணவு பழக்க வழக்கங்களாகட்டும் அவ்வளோ மிக செழிப்பாக அருமையாக இருக்கும் என்பத நான் தெரிவிச்சிக்கிறேன்